எனக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணுக்கும் நான் சொல்லி தருவேன் எந்த பசங்கள் வந்து டியூசன் எடுக்க சொன்னாலும் கணக்கு வந்து ரொம்ப விரும்பி எடுப்பேன் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் கணக்கு டீச்சரையும் ரொம்ப பிடிக்கும் அவங்க ஊருக்கும் போயிட்டு வந்திருக்கோம் சினிமாவுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அவங்களோட எனக்கு மறக்க முடியாத அனுபவம் ரொம்ப பு பிடிக்கும் டீச்சரயும் பிடிக்கும் பாடத்தயும் ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணு பிஎஸ்சி பண்றாள் அவளுக்கே நான் மேக்ஸ் சொல்லி கொடுக்கறேன் எனக்கே ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது